தமிழ்மொழி தமிழ்நாடு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநிலம் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் தமிழ்நாட்டில் நான் பிறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் தன் கோயமுத்தூர்ல கோவைத் தமிழ் ஒன்று தேனி பக்கம் போனால் தேனி அது வேறு தமிழ் தஞ்சாவூர் பக்கம் போனால் அது வேறு தமிழ் மதுரை பக்கம் போனால் அது ஒரு தமிழ் மெட்ராஸ் பக்கம் போனால் அவங்க ஒரு தமிழ் தமிழ் தான் ஆனால் சில வார்த்தைகள் உச்சரிப்புகள் மாறி மாறி அப்படியே இருக்கும் வந்து கோவையில் ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் புரிகிற படியும் இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே போகும் போது சில கொஞ்சம் பேசுறது தமிழ் பேசுறது எப்படி அப்படின்னு தமிழ் அவங்களும் தமிழ் தான் பேசுவாங்க நாமளும் தமிழ் தான் பேசுகிறோம் ஆனால் நம்ம தமிழ் வேறயா இருக்கும் அவங்க பேசுகிற விதம் வேறயா இருக்கும் ஆனால் நல்லா எல்லா தமிழும் பேசுறதும் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் நல்லா அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையும் படுகிறேன் தமிழ் அங்கே பேசுறது வேறு தமிழ் இங்கே பேசுறது வேறு தமிழ்